எங்கள் ஊருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சேத்துபட்டுனு ஒன்று இருக்குது அந்த சேத்துபட்டில் ஒரு சச்சிக்கு பின்னாடி ஒரு கிரௌண்டு இருக்குது அந்த கிரௌண்ட்டில் அதுதான் தோம்னிசாவி கிரௌண்டுனு சொல்லுவாங்கள் அது அந்த மைதானத்தில் பார்த்தீங்கனா இந்த குடியரசு தின விழா அப்புறம் அந்த சுதந்திர தினவிழாயெல்லாம் அங்கே ஒரு ஸ்பீச் மாதிரி ந நடைபெறும் அந்த கிரௌண்ட்டில் நிறைய பேர் வந்து போ வந்து வருவாங்க வில்லேஜு ப்ரசிடண்ட்டு அந்த ஊருடைய தாசில்தாரு அந்த ஊருடைய இப்போ அதுதான் பெரியப்பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் வருவாங்க வந்து அந்த நிகழ்ச்சினை சிறப்பித்து கொடி ஏற்றி அந்த உள்ளூர் மைதானத்தில் அவங்க பெரிதும் பெரும் ஒரு ஹைலெவலில் அவங்க ஒரு பங்கேற்பாங்க அது கொஞ்சம் பெரி பெரிதுவாயிருக்கும் அப்புறம் நம்ம சென்னைனு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த முக்கியமான இதுவெல்லாம் இடம்னு சொல்லுவாங்க பார்த்தீயா இந்த கட்சி ஆஃபீஸு அப்புறம் இந்த தாசில்தாரு இடம் அதுமாரிலாம் மணிக்கார ஆஃபீஸு அங்கெல்லாம் பார்த்தீங்கனா கொடி ஏற்றி அங்கிருந்து இது பண்ணுவாங்க அங்கே நிறைய பேர் வந்து பங்களிப்பாங்க அப்புறம் நம்ம பிரதமர் பார்த்தீங்கனா அதுதான் குடியரசு தின விழா அன்றைக்கு குடியரசு தலைவர் வந்து கொடி ஏற்றுவாரு நம்ம எல்லையில் அப்புறம் இந்த பிரதமர் ஏற்றுவாரு அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நம்மளுக்கு இதன் மூலம் நம்மளால தெரு தெரிஞ்சுக்க முடியுது